விலங்குகள் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் மற்றபடி கோழி வச்சுருக்கோம் நாய்க்குப் பேர் வச்சு தான் கூப்பிடுவோம் டாபின்ற பேர் வச்சுருக்கோம் அது நல்லா வீட்டில் இருக்கவுக எல்லார்டியும் நல்லா பழகும் அதுக்கு வேண்டிய உணவுகள் நேரம் தவறாமல் கொடுக்குறேன் இது பண்ணி பார்த்துக்குறோம் கோழிகளும் வளர்க்குறோம் சமீபத்தில் இப்போ லவ் பேர்ட்ஸு பறவைகளும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்குறோம் வாங்கி வச்சு அதுவும் வளர்க்குறோம் மற்றபடி பேர் வச்சு வளர்க்ககூடிய இந்த நாய் நல்லா வீட்டில் உள்ள நபர்கள் எல்லாட்டையுமே நல்லா இது இருக்கும் மற்றபடி இதெல்லாம் வந்து அதுக்கு வேண்டிய ஆகாரங்கள் இதெலாம் சரியாக இது பண்ணி அதை இதுபடிக்கு கவனிச்சுக்குறோம் மற்றபடி நாய்க்கு மட்டும் கொஞ்சம் குடும்பத்தில் உள்ளவர்களை நல்லா அணுகுமுறையில் நிற்கிது அது தான் வளர்ப்பு பிராணிகள்